என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துவிட்டு நான் வந்து மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் நான் ஒரு ஸேரீ வாங்கினேன் அந்த ஸாரீயோட ப்ரா அந்த ஸாரீயோட வந்து குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்துச்சு நான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கினேன் அதில் ரிவ்யூவ்லேயும் நிறைய நிறைய போட்டிருந்தாங்க நல்ல குட் குட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதனால் நான் வாங்கினேன் அந்த அந்த ஸாரீயோட ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நான் யூஸ் பண்ணேன் அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு அப்புறம் வந்துவிட்டு நிறைய நான் ஆன்லைனில் எல்லாம் பர்ச்சஸ் பண்ணுவேன் அது நமக்கு ஆன்லைனில் வாங்கும்போது கொஞ்சம் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் க்வாலிட்டிஸ் அவ்வளோவா இல்லைன்னாலும் நமக்கு இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால சில பேர் வந்துவிட்டு ஆன்லைன்லேயே பர்ச்சஸ் பண்ணுவாங்க நான் வந்து அந்த ஸேரீ வாங்கினேன் அந்த ஸேரீ ஆனால் நல்லா இருந்துச்சு குட் குவாலிட்டியாகவும் இருந்தது நல்லாவும் இருந்துச்சு கொஞ்சம் நம்ம நம்ம யூஸ் பண்ணுறத்துக்கு கொஞ்சம் நல்லாவும் இருந்தது அதனால் நான் அதை பர்ச்சஸ் பண்ணி நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ப்ரைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அதனால் நான் வந்துவிட்டு நான் அந்த ஸாரீய வாங்கினேன் நிறைய பொருள் நம்ம வாங்குகிறோம் ஆனால் அதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அப்படின்னா இருக்காது ஆன்லைனில் வாங்கும்போது ஏன்னா ஒவ்வொரு புராடக்ட்டோட குவாண்டிட்டிய பொறுத்து தான் நமக்கு அது வந்து இருக்கும் ஒரு பொருளோடய வந்து க்வாலிட்டி இருக்குது ஒரு குவாலிட்டின்னா ஒரு புராடக்ட்டோட குவாலிட்டின்னா வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அது நம்ம பார்த்து ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னுன்னா அதை நம்ம வந்து பாத்து ரொம்ப கவனமாக தான் வாங்கணும் அப்போ தான் அந்த ப்ராடக்ட்டு வந்து நமக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் சீக்கிரம் கெட்டுப் போகாமல் நல்லாயிருக்கும் அதனால வந்துவிட்டு ப்ராடக்ட் நம்ம வாங்கும் போது அதை வந்துவிட்டு நம்ம கொஞ்சம் சேஃபாகவும் வாங்கணும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்க முடியாது ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் அதோடய க்வாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்துவிட்டு ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம அதோடய வந்து குவாலிட்டிய வந்து பாக்கணும் பார்த்து வாங்கினா தான் நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அப்படி ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு வாங்கி அந்த ப்ராடக்ட்டோடய க்வாண்டிட்டி நல்லா இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாகிடும் என்னடா ப்ரைஸ் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து வீணாக வீணாகப் போய் வாங்கிவிட்டோமே அப்படின்ற ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் அதனால் சொல்லிட்டு நம்ம ஆன்லைன்லேயே வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே அதோடய குவாலிட்டிய வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் வாங்கணும் அப்போ தான் வந்து அது நல்லாவும் இருக்கும் இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்